எனக்கு பிடிச்ச உணவு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு மட்டன் பிரியாணி வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னு பார்த்திங்கன்னா அது பார்க்குறதுக்கே வந்துட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை வந்து குழந்தையில இருந்தே நாங்கள் சாப்பிடுறதுனால எங்களுக்கு வந்துட்டு அந்த பிரியாணி பிடிக்காதவங்கன்னு யாருமே இருக்க மாட்டாங்க மட்டன் பிரியாணி வந்து எல்லோருமே லைக் பண்ணுவாங்க அதோடய டேஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அது அதிலும் முஸ்லீம்ஸ் பண்ணுற பிரியாணி வந்துட்டு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் ரம்ஜானுக்கு பண்ணுவாங்க பிளஸ் வந்து பக்ரீத்துக்கு பண்ணுவாங்க அவங்களோட பிரியாணி வந்து செம்மை டேஸ்ட்டாக இருக்கும் அதை வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்திங்கனாலே உங்களுக்கும் தெரியும் அதில் வந்துட்டு சீரக சம்பா இந்தமாதிரி ரைஸெலாம் வந்து போடுகிறாங்க அது சாப்பிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும் அந்த இது பாஸ்மதி ரைஸ் செய்யறதுக்கூட கொஞ்சம் இதாக தான் இருக்கும் பட் வந்து சீரக சம்பா வந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்